ஹலோ ம் சிங்கம் டைலரா ஹலோ சிங்கர் டைலராங்க நான் விழுப்புரத்துலேருந்து ஆர்த்தி பேசுகிறேன் சரஸ்வதி ஸ்கூலில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சராக எங்களுக்கு நியூ யூனிஃபார்ம் இண்டிடியூஸ் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குது எங்கள் ஸ்கூலில் ஸ்கூலில் இருக்கற பசங்களுக்கு ஆ அதுவும் ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அதுக்கு எதனா சஜஷன் சொல்லமுடியுமா ஒரு நியூ டிசைனுக்கு

ஓகேங்க ஓகேங்க மேடம்

ஆ ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் ஆ அது நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ ஒரு பத்து ஒ ஒரு செட்டு தைக்கணும்னா எவ்வளோ ஆகும்

அப்படியா ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் அந்தமாதிரி ரெண்டு பேருக்குமே பசங்க பசங்களுக்கு வந்து ஃபேண்ட் ஷர்ட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து ஒன் டு ஃபைவ் ஆ அதனால மெடி அவங்களுக்கு கேர்ள்ஸ் பசங்களுக்கு ஜென்ட்ஸ் பசங்களுக்கு வந்து ஆ ட்ராயர் ஓகே ஓ ஓகே ஓகே மேம் ஆ அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி மாடல் தான் அப்படி தான் மேடம் அப்படி தான் கேட்டேன் கோ கோர்ட்டுந்தான் கோர்ட்டுந்தான் ம் ஓ ஓகே

இப்போ என்ன ஐயோ ரொம்ப அதிகமாக அந்த ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணும்போது நீங்கள் எத்தனை நாளில் தருவீங்க நம்ம கேட்குறத

ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாத் இருப்பாங்க அப்படி தான் அவ்வளோதான் ஆமாம் ஓகே மேடம் நான் இங்கே கேட்டுட்டு எங்கள் ப்ரின்ஸ்பல் அவங்கள்லாம் க என்னென்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னால் அவங்க அட்ரெஸை நான் உங்களுக்கு செண்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு செண்ட் பண்ணி விடுங்க ம் ஓகே இப்போ பேமெண்ட் எப்படி வாங்கிக்கிறீங்க ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கள் நான் இங்கே பேசி ஆ ஓகே ம் ஓகேங்க மேம் ஓகேங்க ஆ ஓகே இப்போ தான் நாங்கள் அந்த மாரி ஒரு சரி பண்ணலாம் ஒரு ஐடியா புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வேறு ஒன்றும் கிடையாது அதனால் தான் உங்கள்கிட்ட கேட்கலாம் ஒரு ஐடியா ஓ ஓகே மேம் நான் எங்கள் ப்ரின்ஸ்பல்ட்டலாம் கேட்டு என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் கால் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் ஆ